நான் நான் பெருமைப்பட்றா மாதிரி ட்ராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன் என்னுடய சின்ன வயசில் நான் தேர்டோ ஃபோர்த்தோ படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய மாமா மாமாவுடைய தம்பி உடைய பையன் வந்து டெல்லியில் வந்து இருந்தாங்க அவங்களுடைய ஃபோட்டோ காட்டி இப்போ நான் வந்து ஒரு ஒருத்தங்களை பார்த்தா அப்படியே வரையக்கூடிய ஒரு திறமை வந்து என்ட்ட இருந்தது சின்ன வயசில் வந்து இருந்தது அதைவந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனுடைய ஃபோட்டோ வந்து கொடுத்து இந்த ட்ராயிங் வரைய சொல்லி கொடுத்தாங்க நானும் என்ன பண்ணேன்னா அந்த ஃபோட்டோவ பார்த்து அப்படியே தத்ரூபமாக ட்ராயிங் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் இருந்தது தமிழ்நாடு அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க டெல்லியில் அவங்களுக்கு வந்து போஸ்ட்டு பண்ணி அனுப்பினாங்க அவங்களோட பர்த்துடேக்கோ எதுக்கோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்னை வெச்சு ட்ராயிங் பண்ணி அதை அனுப்பிச்சுட்டாங்க அது எனக்கு ரொம்பவே பெருமை தரக்கூடிய விஷயமாக இருந்தது என்ன ஒரு இதில் ஒரு கவலை அப்படின்னா அந்த திறமையை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே முறைப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணி நான் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராயிங் டீச்சராகவோ ஒரு ட்ராயிங் டெக்னீசியனாக அந்தமாதிரி வந்து அந்த கண்டிப்பாக வளர்ந்துருப்பேன் நான் அந்த திறமை அப்படின்றது என்னுடைய சின்ன வயசுலேயே அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுவந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்குது மனதுக்கு